எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் மலேசியா வாசுதேவனுடைய கச்சேரியை நான் நேரில் பார்த்து கேட்டிருக்கேன் ரொம்ப அருமையான வாய்ஸ் அவருடைய வாய்ஸு அதை கேட்க கேட்க நமக்கு தானாகவே உடம்பு புல்லரிக்கிற மாதிரி இருக்கும் கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ அப்படின்னாருன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை நான் அனுபவிச்சுருக்கேன் இப்போவும் நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் இருக்காருல அவர் அருமையாக பாடுவார் அவரை தான் நேரில் கேட்கணுன்னு ஆசையாயிருக்கு அதுக்கு எப்போ வாய்ப்பு இருக்குதுனு தெரியலை கண்டிப்பாக கிடைக்கும்